எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் பார்த்தா கொடி மரத்தின் வேர்கள்னு சொல்லிட்டு வைரமுத்து ஐயா அவர்களுடைய புத்தகம் ஒன்று அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய கவிதைகள் வந்து வைரமுத்து அவர் சொன்னாலே போதும் எவ்வளவு கவிதைகள் அதில் அவ்வளோ அழகாயிருக்கும் அந்த கொடி மரத்தின் வேர்கள்ங்கிற புத்தகத்தில் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதியது அதில் வந்து அந்த கவிதை ஒவ்வொன்றும் அவ்ளோயிருக்கு அதை வந்து அவங்க வாயால் அதை கேக்கிறது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் நல்லா சொல்லியிருப்பாங்க நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க கவிதையாக அழகாக அதை நான் ஒரு நாலஞ்சு டைம் படித்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அவர் வைரமுத்து அவர்கள் எழுதிய நிறைய கட்டுரைகள் அந்தமாதிரி இது படித்திருக்கேன் அப்புறம் வந்து புதுமை பித்தன் அவர்கள் வந்து எழுதியது வந்து நிறைய வந்து நாவல் கட்டுரைகள் உரையாடல்கள் அந்த குட்டி குட்டி ஹைக்கூ கவிதை மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய அந்த புத்தகம்ல கன்டினியூவாக அதை போட்டுகிட்டு அதைப் பற்றி போடுவாங்க அது வந்து நான் நிறையா படித்திருக்கேன் இந்த கொடி மரத்தின் வேர்கள்ங்கிறது வந்து நல்ல ஒரு கான்செப்ட்டு சொல்லிருக்கும் மக்களைப் பற்றி அவங்களுடைய அவங்க எப்படி வராங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்படி முன்னுக்கு வாரங்கங்கிற ஒரு கவிதையாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ஏழு எட்டு தடவை படித்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நிறைய புத்தகத்தில் வந்து கவிதைகள் வரும் கவிதைகள் நிறையா வந்து எதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி அந்தமாதிரி தொடர்ந்து அந்தமாதிரி வரும் அதலாம் நான் நிறையா டைம் படித்திருக்கேன் போய்ருக்கேன் எனக்கு பிடிச்ச புத்தகன்னா வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதிய கொடி மரத்தின் வேர்கள்ங்கிற புத்தகம் ஒரு ஏழு எட்டு தடவையாட்டம் படித்திருக்கேன் அதில் வந்து அடித்தட்டு மக்களோட கஷ்டம் என்ன அப்டிங்கிறத வந்து அவங்க எப்படி வராங்க எப்படி முன்னேறாங்க அப்டிங்கிறத வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க அதை அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நிறைய கட்டுரை நிறைய வந்து புத்தகங்கள் நிறைய வந்துகிட்ருக்கு எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் புதுமைபித்தன் அவர்களுடைய நாவல்கள் நிறைய நாவல்கள் இருக்கு அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஒரு பேரடைஸ் லாஸ்ட்டுன்ட்டு ஒரு நாவல் அது வந்து நான் படித்திருக்கேன் காலேஜ் டேஸில் வந்து நான் படித்திருக்கேன் பேரடைஸ் லாஸ்ட் பேரடேஸ் இஸ் ரீகைண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் வித்தோட ஒரு வேர்ட்ஸ் வித் வந்து அவருக்கு ரிட்டன் பண்ணியிருப்பாரு அதை வந்து நான் காலேஜ் டேஸில் நிறைய படித்திருக்கேன் அது வந்து ஒரு ஃபிளவரை பற்றி அது அந்த அந்த நாவல் சொல்லியிருக்கும் அதுவந்து வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கும் அந்த ஒரு ஃபிளவரைப் பற்றி நல்லாயிருக்கும் அந்தமாதிரிலாம் நான் அதை பாத்திருக்கேன் படித்திருக்கேன் நிறைய கவிதைகள் இதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்